இந்திய போக்குவரத்து துறையின்னு பார்த்தோம்னாக்கங்க இப்போ வந்து ரொம்ப லாஸ்சில்தான் போய்கிட்ருக்குது ஒரு விபத்து நடந்துவிட்டாலோ அதுக்கான இதுவந்து கொடுக்கமாட்டேங்கிறாங்க மற்ற பெண்களுக்கு இலவசம்னு சொல்லி பஸ் விட்டாங்க அதுலேயும் வந்து பார்த்தீங்கனா இப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்து இழப்பீடுதான் நடக்குது டீசல் விற்கிற விலைக்கி மற்ற மெயிண்டனு இதெல்லாம் பார்த்தோம்னாக்கா போக்குவரத்தில் வந்து இருக்க இருக்க இருக்க இருக்க நஷ்டம்தான் ஆகிட்ருக்குது எந்தவொரு பஸ்ஸையும் வந்து கரெட்டான ஒரு பராமரிப்பு பண்ணமாட்டேங்கிறாங்க ஒரு நல்ல பராமரிப்பு பண்ணி ஒரு நல்ல ஒரு இதாக கொடுத்தாதான் வந்து மக்கள் வந்து பயணிக்க இன்னிக்கி இது பண்ணுவாங்க மக்கள் ரொம்பதூரம் பயணம் செய்யணும்னு பார்க்குறப்ப வந்து போக்குவரத்தை வந்து அரசாங்க பஸ்ஸை வந்து விரும்புகிறதில்ல ஏன்னென்னு கேட்டால் அதுவந்து கொஞ்சம் சுத்தமாகவும் இருக்கிறதில்ல பஸ்ஸோடய கன்டிசன் வந்து கம்மியாக இருக்குது அதனால் வந்து ப்ரைவேட்டு பஸ்ஸில் ஏறிடுறாங்க போக்குவரத்துத்துறை வந்து இதனாலேயே வந்து ரொம்ப கீழே போய்கிட்ருக்குது ஒரு விபத்து நடந்துவிட்டாலோ அதுக்கான இழப்பீடு கொடுக்குறதுக்கும் அந்தமாதிரி இதெல்லாம் வந்து போக்குவரத்துத்துறை அவ்வளோ ஒரு முன்னே வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கிறதில்ல அதனால் வந்து அது சந்திக்கும் சில சவால்கள் அப்படினாக்கா பஸ்ஸை வந்து புதுசாக ஒரு பராமரிக்கிறக்காவது இதுக்காவது பணம் பற்றறுதில்ல அதனால் வந்து அதே அவங்களுக்கு ஒரு சவாலை இருக்குது அதேமாரி டிரைவருக்கு சம்பளம் படி மற்ற மெயிண்டனு இந்தமாதிரிலாம் வந்து பண்ணுறதும் ஒரு பெரிய சவாலாக தான் இருக்குது போக்குவரத்துத்துறைக்கு போக்குவரத்து துறையில் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணி இது பண்ணிணாங்கனாக்கா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி பண்ணாங்கன்னால் தான் போக்குவரத்துத்துறையை வந்து சரி செய்யமுடியும் இல்லை அப்படின்னாக்கா இன்னுனும் பின்தங்கியே போய்கிட்டு இருந்தது அப்புடினா போக்குவரத்தெல்லாம் வந்து ரொம்ப முடங்க ஆரம்பிச்சுரும் இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் சரிபண்ணி இதுபண்ணால்தான் அவங்களுக்கு அதுவந்து ஒரு சவாலாக இருக்குது